இப்போ மாநிலப் பொருளாதாரத்துக்கு கைவினைப் துறை வந்து எப்படி உதவுதுன்னா பட்டு சேலை தயாரிக்கிறதுக்கு அது வந்து ஒரு ஸ்டால் போட்டு விற்பனை பண்ணி மக்களுக்கு மத்தியில் போட்டு அது விற்பனையை கிராங்களை காட்டி அதுக்கு ஊக்குவிக்கிறாங்க நான் தொழிலுக்கு உண்டான உபகரணங்கள் கொடுக்கறது அதுக்குண்டான புதுப் புது ரகங்களை அறிமுகப்படுத்தி அதுக்குண்டான உபகரணங்களை கொடுக்கறது தறி இதில் எல்லாம் கொடுத்து அவங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க இப்போ பட்டு சேலையெல்லாம் வெளிநாட்டுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க அப்புறம் அது போக விற்கிறக்கும் அவங்களே கோஆப்டெக்ஸில் இந்த மாதிரி இப்போ நம்ம பொருளெல்லாம் கோஆப்டெக்ஸ் மூலிமா கவர்மெண்டே எடுத்து பண்ணுற அளவுக்கு நிறைய வருமானம் கொடுக்கற மாதிரி பண்றாங்க அப்புறம் அவங்களே கண்காட்சி இதெல்லாம் எக்ஸ்புளோரில் வைக்கிறாங்க அதில் வந்து நம்ம கொண்டு போய் ஸ்டால் போட்டு நம்மளோடய பொருள் நம்மளோடய ரகம் புதுசு புதுசாக என்னென்ன பண்ணிருக்கேங்கிறது பொதுமக்களுக்கு காட்டி அது ஒரு ஒரு விற்பனைக்கு அதிகம் பண்ணுற மாதிரி நிறையா விஷியங்களை பண்ணிக் கொடுக்கறாங்க